இங்கே சுற்றுலாப்புறத்தில் பார்த்தோம்னா சக்திலேருந்து பண்ணாரி அம்மன் கோவில் இருக்குது இங்கே வந்துட்டு அடிக்கடி வந்து நிறைய திருவிழாக்கள்லாம் வரும் அப்போ வந்துட்டு சுற்றி இருக்கற எல்லா ஊரிலேருந்தும் மக்கள்கள் எல்லாமே வந் வருவாங்க அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒரு விசேஷமாக வந்துட்டு இங்கே இருக்குது அது போக பார்த்தோம்னா இந்த ஒரு நல்ல ஒரு க்ளைமேட் அப்போது இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி இந்த அருவியில் வந்துட்டு தண்ணி அதிகமாக போகிற டைமில் இந்த கொடிவேரி இந்த மாதிரி சின்ன சின்ன அருவிகளுக்கெலாம் மக்கள் அதிகமாக வருவாங்க ஸோ இது ரெண்டுந்தான் வந்துட்டு இருக்கறதில் ஒரு சிறப்பான இது